இன்றும் அரசியல் பதற்றத்தை உருவாக்க சிலர் மதத்தைப் பயன்படுத்திக்கொள்கிறார்கள் என்றும் மதத்தை வணிமாக வணிகமாகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று இப்போது உள்ள காலகட்டத்தில் உள்ள நடைமுறை வழக்கம் அரசியலில் எவ்வாறு உள்ளே வருவது அதை எந்த அளவிற்கு மக்களை ஈர்ப்பது என்ற பலகோணங்களில் யோசனை செய்து அவர்களை மக்களை தன் வசப்படுத்தி மதத்தினாலும் வணிகத்தினாலும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அதன் பின்பு அவர்கள் ஆதாயத்தை தேடிக் கொண்டுருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்காக எதையும் முழுமையாக செய்வதில்லை ஒரு சில உதவிகளையும் மட்டுமே செய்து அவர்களை திசைத் திருப்பி வைக்கிறார்கள் ஆகையால் இது ஒரு நாடகமாக கருதப்படும் என்று கூறுகிறேன் ஏன்னால் இந்த நேரத்தில் தான் ஓட்டு என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக நம் மக்களிடம் உள்ளது அந்த மக்களிலும் உள்ள இந்த ஆயுதத்தைக் கொண்டு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கின்றோம் ஆனால் அந்த அரசியல்வாதியோ நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஏதோ ஒன்று வந்தோம் ஏதோ ஒன்று செய்தோம் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறார்கள் ஆனால் முழ்மையாக யாரோடவும் யாருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார்கள் அதை அனைவரும் உணர்ந்திருப்போம் அடுத்தபடியாக வேலை வேலைவாய்ப்பை பெருக்குவதில் மிகவும் குறைவாக உள்ளது ஆகையால் அரசியலில் வருவது அரசியலை அரசியல் இருப்பது பெரிய விஷயம் அல்ல அதை மக்களுக்காக சேவை செய்வதே ஒரு முக்கிய ஒரு சேவையாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து